ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் அருணா ட்ராவல்ஸ் தான் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் ஆ சொல்லுங்கள் சார் ஒன் வீக்கு ஆ ஓகே சார் வாங்க சார் ம் சொல்லுங்கள் சார் உங்களகிட்ட நீங்கள் திருச்சி வந்துருவிங்களா இல்லை டேரெக்ட்டாக நாங்களே வந்து தஞ்சாவூரில் ஆ சரி சார் அது எத்தனை பேர் சார் இருக்கீங்க ஃபேமிலியில மொத்தம் நாலு பேருங்களா இப்போ உங்களுக்கு ஃபைவ் சீட்டர்ஸ்ஸு காரு ரெடி பண்ணிரலாமா அதுக்கு தான் கேட்குறேன் எத்தனை மெம்பர்ஸ்ஸுன்னு கேட்குறேன் ஓகே ஓகே உங்களுக்கு சிஃப்ட்டு டிசேரு ஓகே தானே வித்து ஏசி தான் சிஃப்ட்டு டிசேரு உங்களுக்கு கம்ஃபர்ட்டபுலாக இருக்கும் தான் நினக்கிறேன் உங்களுக்கு ஓகே தானே சரி சார் என்னைக்கு

சொல்லுங்கள் ஓகே சார் ஓகே சார் வேறு ஆமாம் ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்ஃபரென்ஸ்ஸு இது ரெண்டுத்துக்கு சொல்லுறீங்க அதுக்கு டைம் இருந்தால் மற்றத ஓகே சார் ஓகே சார் இது வந்து என்னைக்கு சொன்னிங்க நீங்கள் டைம்மை டேட் சொல்லுங்கள் கரெக்டாக ஒன் வீக் ஆஃப் பதினேலு அதை சொல்லுங்கள் ஏன்னா ஒன் வீக் ஆஃப்டர்னு சொன்னிங்கனா ஏன்னா எல்லா டேட்லையும் எங்களுக்கு புக்கிங்கில் இருக்கும் பதினேலாம்தேதி ஓ ஓகே சார் உங்கள் நேம் சொல்லுங்கள் நாங்கள் எழுதிக்கிறேன் நேம் சொல்லுங்கள் உங்கள் நேமு தஞ்சாவூர் ஓகே சார் ஓகே இந்த நம்பரு இது அட்வான்ஸ் புக்கிங் அட்வான்ஸ் எதாச்சும் பண்ணுறிங்களா கிலோ மீட்டருக்கு நாங்கள் வந்து இது ஊபரு ஓலா அதை மற்றத பார்க்கும் போது நாங்கள் ஒரு பத்து இருபது கம்மியாக தான் சார் வாங்குறோம் ஹவரு இதுக்கு கிலோ மீட்டருக்கு ஏன்னா எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் தான் முக்கியம் ஏன்னா அவங்க இது தான் இப்போ காசு எங்களுக்கு முக்கியம் கிடையாது அதனால் சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் திருப்த்திப்படுற மாரி நான் செஞ்சு கொடுத்தா நான் கேட்குற இதை கொடுங்க இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ விருப்பப்பற்றிங்களோ அதை கொடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஓகே ஓகே சார் நான் இது ஏஜி வந்து கொஞ்சம் ஃபிஃப்டி ப்ளஸ் உள்ளவங்களையே போட்டுவிட்றேன் ஏன்னா ஃபேமிலியை அவங்க தான் பொறுமையாக நின்று அழைச்சிட்டு வருவாங்க ஆ ஆ அதனால வந்து ம் ஓகே ஓகே சார் வேறு வந்து வேறு வந்து ரெண்டு ஊரை தவிர ஒரு நாள் ஃபுல்லாக வாடகை எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்குறிங்களா இல்லை அந்த ரெண்டு இடம் முடிச்சு நீங்கள் சொல்லு நீங்கள் வந்து தஞ்சாவூர்லேர்ந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்து ஒரு நாளே எடுத்துக்ங்க ஏன்னு வைங்களேன் ஏன்னா ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வந்து நீங்கள் வந்து ரெண்டு இடம் போக பாக்கி நேரம் இருந்தாவும் கொஞ்ச இடத்த போய் காமிச்சிட்டு ஒரு நாள் முடிஞ்சிட்டு வாடகையை வாங்கிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தான் லாஸு ரெண்டு இடத்த மட்டும் காமிச்சா அதனால் சொல்லுறேன் ஒரு நாளைக்கே புக் பண்ணிக்கங்க ஓகே சார் வேறு வ எத்தனை டைமிங் சொன்னிங்களா பதினாலாம்த்தேதி டைமிங் எப்போ வரறணும் மார்னிங் ஆரு மார்னிங் ஆமாம் ஆமாம் ஏன்னா ஆமாம் ஏன்னா லேட்டாக போனோம்னா ட்ராஃபிக் ஆயிடும் இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடும் ஓகே சார் ஓகே சார் நான் நாலு மணிக்கு வரேன் அனுப்பிவிட்டுட்றேன் காரை மொதநாள் உங்கள்ட்டையும் இண்டிமேட் இண்டிமேட்டு பண்ணிடுறேன் தகவல் சொல்லிடுறேன் ஓகேங்களா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்ல நீங்களும் ரெடியாக இருங்க நாங்களும் பிக்கப் பண்ணிக்கிறோம் ஓகே சார் ஓகே சார் எதாச்சும் ட்வுட்ன்னா நான் இந்த நம்பர் இதானே உங்கள் நம்பரு அட்வான்ஸ் எதாச்சும் பண்ணுறிங்களா ஆ நீங்கள் எவ்வளோ உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் இப்படின்னு இல்லை இவ்வளோனு இல்லை நீங்கள் எவ்வளோ பண்ணுறிங்களோ பண்ணுங்கள் ஒரு ஒரு தௌசண்ட் பண்ணுங்கள் போதும் ஏன்னா கன்பார்ம்மேஷனுக்கு தான் இதே நம்பரு தான் இல்லை நீங்கள் ஆஃபிஸ் இது அகௌண்ட்டில் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ நன்றி